விவசாயிகள் வந்து ஆடு மாடு போடுற அதோடய கழிவுகளெலாம் எடுத்து சேமிச்சு வைச்சிருப்பாங்க அதை சேமிச்சு வச்சு ஒரு ஒரமாக தயாரிப்பாங்க இப்போ நம்ம வந்து நம்ப யூஸ் பண்ணுற நம்ப வீட்டில் ஆடு மாடு வந்து சாணி போடுதுனால் அதிய வரட்டியாக சில பேர் தட்டி அதை விற்பாங்க அது வந்து நல்லா நல்ல லாபம் அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க அப்படி செஞ்சு செய்யறதுனால அது வந்து நிலத்துக்கும் நல்லது இப்போ வந்து ஆடு மாடு போடுற அதோடய கழிவுகளெலாம் சேர்த்து வச்சு ஒரு குப்பையாக கொட்டி வெச்சுருக்கோம்னு வெச்சுக்கங்களேன் அது கொஞ்சம் நாளைக்கு அப்படியே கிடந்துதுன்னு வைச்சிக்க கொஞ்சம் மக்கின மாதிரி ஆய்டும் அதை வந்து நம்ம நிலத்துக்கு வந்து ஒரமாக இப்போ ஒரு முந்திரி மரம் இருக்குதுன்னா அந்த முந்திரி மரத்தை சுற்றி அடியில் போடாமல் ஒரு ரெண்டடி தள்ளி போட்டோன்னால் அந்த முந்திரி நல்லா காய்க்கும் ஏன்னால் ஆட்டு மாடு சாணத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது ரொம்ப நல்லது எல்லா மகசூலுக்குமே சரி அந்த எரு உரம் உரத்தை தான் நாங்கள் வந்து எருன்னு சொல்லுவோம் இந்த ஆடு மாடு போடுவது இல்லை வேஸ்ட்டாகிற காய் இது எல்லாமே ஆடு மாடு முக்கியமானது ஆடு மாட்டோடய அந்த சாணம் தான் அது வந்து அவ்வளோ ஒரு நல்லது நம்ம நிலத்துக்கு வயல்லையும் சரி இல்லை முந்திரிக்கோ எல்லா நிலத்துக்குமே வந்து அது ரொம்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி மாட்டு கோமியம் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சில பேர் தேள் கொட்டிருக்கும் போதெலாம் அதை தான் கொடுப்பாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு கிருமிநாசினியாக அது பயன்படுது நிலத்துல கூட சில பேர் வந்து அதை வந்து ஒரத்தில் கொஞ்சம் கலந்து தூவி விடுவாங்க ஏன்னால் அவ்வளோ ஒரு நல்லது இல்லை மருந்து அடிக்கும்போது விவசாயிகளெலாம் மருந்து அடிக்கும்போது அந்த மாட்டு கோமியத்தை வந்து அந்த மருந்து கூட கலந்து அடிப்பாங்க ஏன்னால் பூச்சி வராது அப்படின்ற ஒரு இதுக்காக அதெலாம் கலந்து இது பண்ணுவாங்க மாட்டு சாணமோ இல்லை ஆட்டு சாணம் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது இதுவே மனித